எனக்கு என் பசங்களை மூணு பேரையுமே அவங்க அவங்களுக்கு ஒரு பதவியில் உட்கார வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு இது கிடச்சதுக்கப்பறம் தான் எனக்கெல்லாமே சந்தோஷம் என் பொண்ணை ஒரு கலெக்ட்ராவும் என் பையனை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும் நாலு பொதுமக்களுக்கு நல்லது செய்கிற ஏதோ அந்த தொழில்துறையில் போய் என் பசங்களை உட்கார வச்சுட்டேனா அதைவிட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை இல்லாத மக்களுக்கு அந்த இடத்துல என்னால் முடிஞ்ச உதவிய செய்கிறேனு அது ஒரு சந்தோஷம் எனக்கு அளவுக்கு மீறுன கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தற்சமயத்துக்கு வந்து ஒரு எதோ ஒன்று ஒரு பணமாவோ இல்லை ஒரு பொருளாகவோ அந்த தக்க சமயத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணியாக்கூட இருக்கலாம் அது கொடுத்து உதவ அவங்க முகத்தில் பார்க்குற அந்த ஒரு சந்தோஷம் வேற எதுலேயுமே நமக்கு கிடைக்காது அந்தமாதிரி ஒரு ஃபீல் வந்து நான் நிறையவே அனுபவிச்சிட்டுருக்கேன் நிறைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கனா நிறைய வந்து நிறையா சொல்லமுடியாத அளவுக்கு கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சிட்டு வர்றோம் அப்படி இருக்கும்போது எதோ நம்மளால முடிஞ்சது நம்மளால முடிஞ்சது நம்மளே ஒரு ஏழைங்க நம்மளால முடிஞ்சது இன்னொருவங்களுக்கு உதவி பண்ணறோன்ற ஒரு சந்தோஷம் வந்த வெளிப்படுத்த முடியாத சந்தோஷம் அதை வார்த்தைங்களில் சொல்ல முடியாது